நம்முடைய வருமானத்தை அதிகமாக இருக்க வீட்டில் பண்ணை அமைக்கிறோம் பண்ணை விலங்குகள் ஆடு மாடு கோழி போன்றவற்றை பண்ணை விலங்குகளாக காடை கௌதாரிகளும் சேர்க்கிறாங்க பண்ணை விலங்குகள்லேருந்து வரும் வருமானத்தை அதிகமாக ஆக்கிறத்துக்கு விலங்குகளோட உற்பத்தியை அதிகமாக்கணும் உற்பத்தியை அதிகமாக்கணும்னா நமக்கு அது சரியான நிதி தேவை அரசாங்கம் வந்து நமக்கு வந்து நிதி இதுக்குன்னே நிறையா வகையான நிதிகள் இருக்குது அமைச்சி கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம எந்த அளவுக்கு இடம் நம்மக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அரசாங்கம் நமக்கு நிதி கொடுப்பாங்க நம்மளோட இனத்தை பிரித்து ஒவ்வொருத்தருக்கு பிற்படுத்தப்பட்ட இனமாக இருக்கட்டும் ஒரு சிலருக்கு அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நிதி கொடுப்பாங்க அந்த நிதியை யூஸ் உபயோகித்து நம்ம பண்ணை விலங்குகளை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பராமரித்துக்கலாம் பராமரித்து வளர்க்கலாம் வளர்ந்து அதுலேந்து வரக்கூடிய பண்ணை விலங்குகளை வெளியில் கொண்டு போய் சந்தையில் கொடுத்து நமக்கு தேவையான அளவு பணத்தை நம்ம வாங்கிக்கலாம் விலங்குகளுக்கு நடுவில் ஏதாவது உடல்நிலை ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதுக்கு மருத்துவ செலவும் நம்மளோட கிராமத்துலேயே கால்நடை மருத்துவம் இருக்கும் அங்கேயே எல்லா வகையான மருந்துகளையும் நம்ம அரசாங்கம் வந்து வைச்சிருப்பாங்க நம்ம மாசத்தில் ஒரு நாள் அல்லது எப்போ உடல்நிலை சரியில்லையோ அப்போ நமக்கான பண்ணையில் இருக்க விலங்குகளை அங்கே கொண்டு போய் நம்ம டாக்டர்ட்ட காட்டி அதுக்கான மருந்து மாத்திரையை வாங்கிக்கலாம் அப்படி ரொம்ப முடியல அதிகமாக இருக்குது சொன்னால் நம்ம மருத்துவரை நம்ம அணுகி இங்கே வந்து அவங்க நம்மளோட இடத்துக்கே வந்து மருத்துவர்களை பார்க்க வைச்சி அதன் மூலிமா நம்மளோட விலங்குகளுக்கு உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் விலங்குகளை பராமரித்து விலங்குகளை உற்பத்தி பண்ண அதிகமாக பண்ணால் தான் நம்மளோட வருமானம் அதிகமாகும் அதனால விலங்குகளை முடிஞ்ச அளவுக்கு உற்பத்தி பண்ணணுதுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சந்தையில் கொடுத்து நம்மளோட வருமானத்தை அதிகமாக்கிக்கலாம்